நாம் கூடை முடி தொழில் ஆரம்பத்துல வந்து இந்த தொழில் நல்ல பிரபலியமா நடந்துட்டிருந்ததுங்க அதுக்கப்பறம் இப்பெல்லாம் பிளாஸ்டிக் வந்துடுது அதனால் இந்த தொழில் நலிவடைந்திடுது தொழிலே இல்லை இப்போது ஆரம்ப காலத்தில் வந்து நான் எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு அந்த ரவுண்டு கீழே ஒரு சிப்பிலிம்போம் அந்த சிப்பிலி சொல்லுவாரு அதுக்கப்பறம் ஒரு ரெண்டு மூணு வருடம் அதுலேயே சுற்றி அதா அப்புறம் நேராக வளைக்கிறது பெண்டு நேராக கொண்டு வர்றது கொண்டு வந்து அதைக்கூட சுற்றி அதை மடக்கறது மறுப்படி அந்த மூங்கில வந்து உடைக்கிறது சீவறது அப்பெல்லாம் வந்து பாரஸ்ட்டு டெண்டர் விட்டுருந்தாங்கோ அப்போ மூங்கில் வந்தது அதை வாய்ண்ட்டு வந்து உடச்சி அதுக்கெல்லாம் அப்பப்போ அப்பப்போ எங்கள் அப்பா சொல்லுவாரு எங்கள் அப்பாவுக்கு எங் எங்கள் அப்பாரு சொல்லுவாரு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் முதியவர் அவிக இருக்கிறாங்கோ அவிக வந்து சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அப்படியே அதுக்கப்புறம் நாங்களே ஒரு கொஞ்சம் நாலேட்ஜ் வந்ததுக்கப்புறம் நாங்களே சில தொழிளெல்லாம் அதுலேயே வா அவரு சொல்லாத பக்கத்தில் யாராவது செஞ்சாங்கன்னா அதை பார்த்து பழகிக்கிறது அதுமாதிரி தொழில் நாங்கள் கற்று இன்னிக்கு போதுங்கிற அளவுக்கு வா செய்கிறோம்னு வையுங்கவே